இந்த எங்கூர் கிட்டேலாம் சின்ன சின்ன க்ளீனிக்கு தான் இருக்குது அங்கே பெரிய கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறதா இருந்தால் இருபது கிலோமீட்டர் ஆகும் சேர் ஆட்டோவில் போகலாம் இல்லைன்னா பஸ்ஸில் ஏறி போவோம் அங்கே நல்லா தான் பார்ப்பாங்க நல்ல ஹாஸ்பிட்டல் தான் பெரிய ஹாஸ்பிட்டலு ஏழை மிடில் க்ளாஸ் ஃபேம்லி வந்து அங்கே தான் முக்கால்வாசி பேர் போவாங்க பணம் இருக்குறவங்க வந்து ஏ வி எம் ஹாஸ்பிட்டல் இந்தமாதிரி பெரிய பெரிய தனியார் ஹாஸ்பிட்டலில் தான் போவாங்க அவங்களால இப்போது இப்போது ப்ரைவேட்டில் வந்து கவர்மெண்ட்ல வந்து ஒழுங்காக இப்போது ஸ்கேன் எடுத்தோன்னா உடனே தர மாட்டாங்கள்ல இப்போ ரத்தம் ரத்தம் டெஸ்ட்டாக இருக்கட்டும் சிறுநீரகம் டெஸ்ட்டாக இருக்கட்டும் எதுனாலுமே உடனே அந்த நாளில் தர மாட்டாங்க இதே ப்ரைவேட்டில் போனேனா உடனே தந்துடுவாங்க அதனால அவங்களால முடியாததை முடியாததுனால இந்த ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்லிட்டு எழுதி தருவாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுப்போம் கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுப்போம் நல்லா தான் பார்ப்பாங்க ஒரு சில நர்ஸு அவங்களால ரொம்ப டார்ச்சராக இருந்தால் மட்டும் தான் அவங்க ஏசி விடுவாங்க மத்தப்படி டாக்டர் எல்லாம் நல்லா தான் பார்ப்பாங்க எனக்கும் டெலிவெரி கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் நடந்துச்சு நல்லா நல்லா டாக்டர் நல்லா நர்ஸு நல்லா கோப்ரேட் பண்ணாங்க கோப்ரேட் பண்ணி டெலிவெரி நார்மல் டெலிவெரி ஆக்கினாங்க நல்லா நல்லா ஆனால் ஒரு சில கவுர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ஒழுங்காக டெஸ்ட் எதுவும் நடக்காது ஒழுங்காக நம்மளை பார்க்க மாட்டாங்க இந்தமாதிரி தான் இருக்கும் சில கவர்மெண்ட்ல நல்லா பார்ப்பாங்க நம்மளை